காய்கறி எல்லாம் வைக்கிணும் அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கிட்டையே கொஞ்சம் நல்லா மண்ணெல்லாம் கொட்டி எல்லாம் தண்ணி ஊற்றி வச்சிவிட்டு செடி வைக்கத் தெரியாது பக்கத்தில் ஒரு தோட்டம் வச்சுருக்குறாரு அவருக்கிட்ட கேட்டோம்ன்னா இப்படிலாம் வைக்கிணும் வச்சீங்களா இந்த மாதிரி உரம் இல்லாத நல்லா காய்கறி எல்லாம் ப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை எடுத்து நாம சமைச்சு சாப்பிட்டா எந்த ஒரு இதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரின்ட்டு வெண்டக்காய் கொத்தரங்காய் தக்காளி பொடலங்காய் பீக்கங்காய் இந்த மாதிரிலாம் நாங்கள் எல்லாம் கொடி போடுற மாதிரி படக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நல்லா கோல் நேட்டு அதில் கொடி ஏற்றி விட்ருவோம் எல்லாம் கொஞ்ச நாள் தண்ணி விட்டு விட்டு எல்லாம் பூ வச்சு காய் வச்சுச்சின்னா அதைய அறுத்து நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் இருந்தாலும் இந்த யூரியா போட்டு சமைச்சு திங்கறதைதோட இந்த வீட்டுங்களில் வச்சு திங்கிறது நல்லா ருசியாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் இந்த வாழக்கா வாழ மரம் கூட வைக்கிவோம் வச்சோம்னாக்கா தண்ணி ஊற்றி ஊற்றி வாழப்பூ வச்சிச்சின்னா வாழப்பூவ அடிச்சு சமைச்சு சாப்பிட்டா அது ஒரு நல்லது அதனால வாழக்காயெல்லாம் அறுத்து எதோ காய் கீயி பொறிக்க இது பண்ணுற மாதிரி இருந்தால் வனக்கி சாப்பிடுவோம் எல்லா காயுமே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் போட்டுருக்குறோம் பக்கத்தில் கேட்டுகிட்டு வந்து இந்த மாதிரி தான் வைக்கிணும் இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் பரவாயில்ல உணவு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்குறாங்க சரி அவர் சொன்ன மாதிரியே நாங்கள் செஞ்சோம் நாங்கள் எல்லாம் காய்லாம் ஒரு ஒரு மாதம் இந்தமாதிரி பொடலங்காய் பீக்கங்காய் இந்தமாதிரிலாம் ஒரு ஆ பதினஞ்சி நாளைக்கு தண்ணி விட்டா நல்லா காய் வச்சு பூ வைக்கும் அதுக்கப்புறம் நல்லா பொடலங்காய் எல்லாம் நல்லா தொங்கி வரக்குள்ளே அறுத்து கட் பண்டி நல்லா பொடி பொடியாக அறுத்து சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் பரவாயில்ல அவர் சொன்னதுனால நாங்கள் வீட்டுக்கிட்டையே கொஞ்சம் ரெடி பண்டி நாங்கள் செஞ்சுக்கிறோம்